நான் வந்து ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணும் போது நிறைய சண்டைகள் வரும் அதுக்கான சண்டைகளையும் வந்து நான் சமாளிச்சிருக்கேன் எப்படின்னு பார்த்திங்கனா இப்போ ஆஃபீஸ்ல வந்து ப்ரொடக்ஷன் வந்து நிறையா வர டைம்ல வந்து டீம்மேட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்காது அது இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணுன்ட்டு ஒரு பிளான் இல்லாமல் எல்லாருமே பண்ணுவாங்கள் ஆனால் வந்து அதில் பிளான் இல்லாததனால எல்லாருமே வந்து கம்மியாக பண்ணுவாங்கள் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக வந்திருக்கும் கிளைன்ட் சைடில் வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க என்ன இன்னும் ஃபைல்ஸ் வந்து மூவ் ஆகலை ப்ரொடக்ஷன் அப்படியேவே இருக்குது அப்படினு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப டைட் ஆயிடும் அந்த டைம்ல எல்லாருமே ஷிஃப்ட் டைமும் முடிஞ்சிருச்சு நாங்கள் கிளம்பணும்னு சொல்லுவாங்கள் அந்த இடத்துல கிளைன்ட்டுக்கிட்டயும் சமாளிக்க முடியாமல் இங்கே வந்து டீம் மேட்ஸுக்கிட்டையும் சமாளிக்க முடியாமல் மேனேஜர் வந்து அப்படியே குழம்பி போயிடுவார் அப்புறமா அசிஸ்டண்ட் மேனேஜராக இருக்கிற நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டீம் மேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மீட்டிங் போடுவேன் நீங்கள் வந்து இந்த ப்ரொடக்ஷனை முடிச்சிக் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அப்ரைஸர் மாதிரி ஏதாவது வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து இதை முடிச்சிக் கொடுங்க அப்படினு சொல்லி அவங்கள கன்வென்ஸ் பண்ணுவேன் கன்வென்ஸ் பண்ணும் போது ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணிங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபன் லஞ்ச் அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி அவங்கள்ட்ட அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து ஒர்க் பண்ணி அந்தமாதிரி சிக்கலை வந்து சமாளிச்சிப்போம்